இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அட்வர்டைஸ்மென்ட் வந்து நம்ம சொசைட்டிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்னாக மாறிருச்சு அட்வர்டைஸ்மென்ட் இல்லைன்னா பலருக்கும் பல விஷயங்கள் வந்து இப்போ தெரிஞ்சிக்க வாய்ப்பே இல்லை இந்த விளம்பரத்தில் தான் வந்து முக்காவாசி நியூஸ் வந்து எல்லாருமே தெரிஞ்சிக்கிறாங்க விளம்பரம் இல்லைன்னா மார்க்கெட்டிங் இல்லைனாவே இப்போ எதுவுமே பண்ண முடியாது மார்க்கெட்டிங் வந்து எல்லாத்துக்கும் ரீச் ஆகுறதுக்கு வந்து மிகப்பெரிய பலம் வந்து மார்க்கெட்டிங் தான் அப்படி வந்து விளம்பரத்தினால வந்து நிறையா நன்மைகளும் இருக்கு நிறையா தீமைகளும் இருக்கு நன்மைகள்ன்னு பார்த்தா நிறையா இருக்கு ஹாப்பிட்டால் விளம்பரம் நிறையா ப்ளட் டொனேட் விளம்பரம் ப்ளட் டொனேட் எல்லாம் சில பேர்த்துக்கு வந்து எமெர்ஜென்சி வேணும்னா வந்து முத மாதிரி இருந்ததுனா அது வந்து ப்ளட் பேங்க் போய் விசாரிச்சு அதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஆள் போய் விசாரிச்சு ப்ளட் பேங்க் போய் அந்த குரூப் இருக்கா என்னென்னு கேட்டு அதுக்கு அப்புறம் அப்போ தான் வந்து அவங்க இருக்கா என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க இப்போல்லாம் வந்து அந்த விளம்பரத்துலையே வந்து இந்த இந்த ப்ளட் பேங்க் வந்து இந்த இது இருக்குறவங்க வந்து பார்த்து கூட வந்து நாம்ம டக்குன்னு வந்து முடிவு பண்ணி ஒரு உயிரை சேவ் பண்ணுறதுக்கு வந்து விளம்பரம் ரொம்ப உதவியாக இருக்கு இது இது மாதிரி நிறையா விஷயங்கள் உலகத்தில் பல்வேறு விஷயங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கும் வந்து அட்வர்டைஸ்மென்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு